குழந்தை பருவம்தான் இருக்கிறதிலே ரொம்ப அபூர்வமான பருவம்ன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அப்போ நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அப்போதான் அவங்க பெரியவங்களாகியும் அது அவங்களுக்கு நினைவில் இருக்கும் அதை அவங்க வாழ்க்கையில் பின்பற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் சரி அப்போயெலாம் நம்ம டீச்சர்ஸ் வந்து அந்த பாடத்தில் இருக்கிற பாட பாடங்களில் இருக்கிற பாடங்களை மட்டும் சொல்லித்தராமல் எக்ஸ்டாவாக குழந்தைகளோட அறிவு வளரணும் அவங்க நிறைய கற்றுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கைவினை பொருட்கள் கலை மற்றும் அறிவியல் எல்லாமே கற்று கொடுப்பாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் சரி இந்த மாதிரி டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட பெற்றோர்களும் சரி சின்ன வயசுலேருந்தே மழை வந்துச்சுன்னா சரி அவங்க காகித்தை யூஸ் பண்ணி கப்பல் செஞ்சு எங்களை வீட்லேயும் விளாட அலோவ் பண்ணியிருக்காங்க அவங்களும் எங்களுக்கு கற்று கொடுப்பாங்க இது எனக்கு நான் சின்ன வயசில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் எங்கள் பெற்றோரும் எனக்கு கற்று கொடுத்துருக்காங்க எங்கள் டீச்சர்ஸும் நிறையா கைவினை பொருட்கள் கற்று கொடுத்துருக்காங்க நிறைய எக்ஸிபிஷன்ஸ்சில் கூட இவங்க செய்கிற கைவினை பொருட்களை வச்சு நிறையா பார்வையாளர்களுக்கு இவங்க காண்பிச்சுருக்காங்க